எங்கள் வீட்டில் பாத்திரம்லாம் எப்படி வாஷ் பண்ணுவோன்னால் டிஷ் வாஷ் சோப்பு இருக்கும் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த சோப் வாங்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரும் கொடுத்துடுவாங்க அதை வெச்சு தான் யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடிபிடித்த பாத்திரம் அதெல்லாம் வந்து கழுவணும் அப்படின்னாக்க இந்த நார்மலாக இந்த ஸ்க்ரப்பர் போட்டோன்னால் வந்து அவ்வளோவுக்கும் போகாது கஷ்டமா இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுருள் சுருளாக இருக்கும் கம்பியில் அது ஒரு ஸ்க்ரப்பர் அது வாங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னால் கொஞ்சம் தேச்சோன்னால் ஈஸியாக இருக்கும் போகும் எப்போதுமே இந்த அடிப்பிடித்த பாத்தரத்தை கழுவினோன்னா ஒரு ரெண்டு மணிநேரம் அந்தமாதிரி ஒரு ஒரு மணிநேரம் இல்லை அரை மணிநேரம் குறஞ்சபட்சம் கூட வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னால் வந்து பாத்திரம் நல்லா க்ளீன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அந்த தா கம்பி ஸ்க்ரப்பர் வச்சு தேச்சு போட்டால் வந்திடும் அப்புறம் நீங்கள் நார்மல் இதை தொட்டு சோப்பு தொட்டு வாஷ் பண்ணீட்டீங்கன்னா பாத்திரம் பளபளன்னு க்ளீனாகிடும் அப்புறம் இந்த பித்தளை பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணனுன்னால் புளி இருக்குல்ல புளியை வந்து எடுத்து அந்த தா அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சிடுவாங்க அந்த பாத்திரத்துள்ளேயே ஏன்னால் இந்த பித்தளை பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் வெஷத் தன்மை இருக்கும் அதுலேயே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையே பச்சை நிறத்துலலாம் மாறிவிடும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கழுவாமலாம் இருந்தோனாக்க அதை விஷத் தன்மையெல்லாம் முறிக்கணும்னால் புளி வச்சி தான் வந்து அதுலேயே போட்டு ஊற வச்சி நல்லா ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரனாது ஊற வைக்கலாம் சில சமயம் நைட்டே போட்டு ஊற வச்சிட்டு காலையில் எழுந்துருச்சு கூட வாஷ் பண்ணுவாங்க நாம் இத்த புளியவே வச்சி நல்லா வச்சி தேயி தேயின்னு தேச்சீங்கன்னால் பாத்திரம் புதுசு போல பள பளபளனு ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக வச்சி தேச்சால் போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்புறம் இந்த மண் சட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் அதலாம் வந்து கழுவும்போது ரொம்ப பார்த்து பத்திரமாக கழுவணும் ஏன்னால் மண் சட்டியை பொறுத்தவரைல ஒரு லைட்டாக ஏதாவது எப்படி சொல்வது பட்டுனா பொட்டுனு போயிடும் அந்தமாதிரி சொல்லுவாங்க லைட்டாக ஒரு வே ட அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கீழே கூட வழுக்கி விழுந்துடுத்துன்னு வச்சிக்கோங்களேன் அவ்வளோ தான் பாத்திரமே போய்விடும் அதனால் அது கழுவும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக கழுவணும் அது சும்மா ஒரு லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும் உள்ளுக்கு மட்டும் அப்புறம் அந்த அடுப்பிலலாம் வச்சீங்கன்னு வச்சிக்கோங்களேன் கரி அடுப்பில் வைக்கிம்போது கரிலாம் பிடிச்சிக்கும் அப்போல்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த கரி போகணும் அப்படின்னாக்க இந்த நார் இருக்குல்ல தேங்காய் நார் அதை கொஞ்சம் கை நிறைய எடுத்துக்கிட்டு அதை வந்து சோப்பு தொட்டோ வாஷ் பண்ணலாம் இல்லைன்னா சபினா பவுடர் இருக்குது அதுவும் வந்து பாத்திரம் கழுவுறது தான் அந்த பவுடர் வச்சும் வாஷ் பண்ணோன்னால் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் கூட போட்டு தேய்க்கலாம்பாங்க அது மண் சட்டிக்கின்னு இல்லை எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி வாஷ் பண்ணும்போது இந்த மெத்தடு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் நல்லா வந்து க்ளீனாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாத்திரலம்லாம் எப்படி கழுவறதுன்னா அதுக்கும் வந்து இந்த சபினாவும் யூஸ் பண்ணிக் கழுவலாம் அப்புறம் சோப் யூஸ் பண்ணியும் கழுவலாம் ஆனால் அதெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் எப்படி கழுவுவேன்னால் ஒன் டைம் வந்து சோப் இப்போ எங்கள் வீட்டில் சோப்பு தான் இருக்குது நான் சோப்பு யூஸ் பண்ணி கழுவிட்டு மோந்து பார்ப்பேன் அந்த ஃபஸ்ட்டு ஒன் டைம் கழுவறதோட வந்து அந்த வாசனைலா வந்து போகாது எப்படி சொல்வது பிசுபிசுப்போடையே இருக்கும் அந்த ஸ்மெல்யிருக்கும் என்ன சமைத்தோமோ அப்போ என்ன பண்ணுவேன் திரும்பவும் மறுபடியும் எடுத்து வச்சு சோப்பு வச்சு நல்லா தேய் தேய்னு தேய்ச்சு கழுவுனோன்னால் அப்புறமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் மோந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லிருக்காது தொட்டாலும் அந்த பிசுப்பிசுப்பு தன்மைலா இருக்காது பாத்திரம் நல்லா க்ளீனாகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துரு பிடிச்ச பாத்திரம்லாம் இருக்குல்ல அந்த பாத்திரம்லாம் எப்படி வாஷ் பண்றதுன்னால் அதுக்கெல்லாம் வந்து லெமன் இருக்குல்ல லெமனை வந்து பிழுஞ்சிவுட்டு வச்சா அதை வச்சி வச்சி தேய்ச்சிவிட்டா போகும் அப்படிம்பாங்க அப்புறம் தயிர் நான் ஒன் டைம் என்ன பண்ணோன்னால் தயிர் நல்லா புளித்த தயிர்லாம் வந்து இப்போ கெட்டு போச்சுனா சில பேர் ஊத்திருவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அந்த புளித்த தயிரை வந்து இந்த துரு புடித்த எந்தெந்த பாத்திரத்துல துரு புடித்திருக்கோ அதுலலாம் ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் அது ஒரு ரெண்டு நாள் கூட ஊறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை நாள் வேணாலும் ஊற வக்கலாம் நல்லா நீங்கள் ஊற வச்சிட்டிக்கவே அதுக்கப்புறம் கழுவுங்க அந்த துருவெல்லாம் ஒன்றும் கூட இருக்காது பாத்திரம் அவ்வளோ க்ளீனாக புதுசு மாதிரியே இருக்கும் பாத்திரம் பார்த்தீங்கனா அந்தமாதிரி தான் வாஷ் பண்ணுவோம் துரு புடித்த பாத்திரம்லாம் அப்புறம் எல்லா பாத்திரமுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னால் வெயிலில் காய வைப்போம் வெயிலில் ஃபஸ்ட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் அந்தமாதிரி திருப்பியும் நல்லா காய வச்சிட்டு அப்புறமே தான் வந்து நம்ப எடுத்து சமைக்கணும் அப்போ தான் வந்து எந்த வியாதியோ எந்த டிசீஸ்ஸும் வராமல் இருக்கும் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த டிப்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுயிருக்கேன்